நான் ஆ சொல்லுங்கள் நாந்தான் பேசுறேன் ஆமாம் வந்திங்க உங்கள் பேர் சொல்லுங்கள் என்ன வயசு எய்ட்டீன் இயர்ஸா என்ன பண்ணுறிங்க சரி சரி என்ன சாப்பிடிங்க நேற்று எத்தனைநாளா இருக்கு வயிறு வலி சரி சரி நீங்கள் கிளீனிக்குக்கே வாங்க நீங்கள் கிளீனுக்கே வாங்க நல்லா நம்ப நேரில் பார்த்து இது பண்ணிக்கலாம் சரிங்ளா சரி இது வயிறு எந்த இடத்துல வயிறு வலிக்குது அடி வயிறு வலிக்கிதா என்ன சாப்பிட்டிங்க சிக்கன் எதுவும் மட்டன் எதுவும் சாப்பிட்டிங்ளா இல்லை என்ன சாப்பாடு சாப்பிட்டிங்களா இல்லை எந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டிங்க அப்படின் சப்பாத்தி குருமாவுமா சரி நீங்கள் நேரில் வாங்க சரிங்ளா ஆ நேரில் வாங்க நேரில் வந்த பின்னாடி நம்ம என்னன்றதை பார்த்துக்கலாம் இப்போ எங்கே இருக்கிங்க சரி அங்கேருந்து ஒரு மூ எப்படியும் இன்னும் ஒரு அரைமநேரோம் நாங்க கிளீனிக்கிலதான் இருப்பேன் நீங்கள் வாங்க நேரில் பேசிக்கலாம் சரிங்ளா ஓகே